தமிழ்நாட்டில் மூன்று முக்கிய மதங்கள் இருக்குது அதில் குறிப்பிடத்தகுந்தது இந்து முஸ்லிம் கிறிஸ்டின்ஸ் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டால் கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்போ சிறு வணிக கடையிலல்லாம் ஸ்டார்ஸ்சு கிளாத்து கேக்கு கேண்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன வணிக கடைகள் வந்து இந்த ஃபங்க்ஷன் மூலியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து முஸ்லிம்ஸ் எடுத்துக்கிட்டா ரம்ஜான் ரம்ஜான் பண்டிகை அப்போது என்ன சிறு வணிக கடை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னா சிக்கன் மட்டன் கடை வந்து அன்னைக்கு கொஞ்ச ஃபுல்லா இயங்குகிற மாதிரி இருக்கும் ஹிந்துஸ்னு எடுத்துக்கிட்டால் பொங்கல் தீபாவளி அப்படின்ட்டு நிறையா ஃபங்க்ஷன் இருக்கும் தீபாவளினு எப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டாசு கடை சிறு வணிக கடை பட்டாசு அதுக்கு அப்புறம் கிளாத்து அப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வந்து சிறு வணிகங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கள் டே டு டே லைஃப் டெய்லியுமே கோயிலுக்கு போவாங்கள் கோயிலுக்கு பக்கத்துலன்னு எடுத்துக்கிட்டிங்க சாமிக்கு படைக்கிறத்துக்கு அர்ச்சனை தட்டு எலுமிச்சம் வத்தி கிளாத் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் வந்து சிறு வணிகம் மூலியமாக டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆயிட்டு இருக்குது அதுக்கு அப்புறம் பிள்ளையார் சதுர்த்தின்னு எடுத்துக்கிட்டால் கிளேவில் செஞ்ச பொம்மைங்கள் அது அது ஒரு வணிகம் கைவினைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லா பழக்க வழக்கங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு சிறு வணிகம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது